எனக்கு வந்து இப்போ கேட்டீங்கனாக்க பாட்டுக் கேட்கறது ரொம்பப் பிடிக்கும் அதுவும் மெலோடி சாங்னால் ரொம்ப ரொம்பப் பிடிக்கும் எஸ்பிபி பாடினது ரொம்பப் பிடிக்கும் எஸ்பி சித்ராம்மாவும் பாடினது வந்து எனக்கு ரொம்பப் பிடிச்ச பாட்டு வந்து நான் விரும்பிக் கேட்கறது வந்து மெலோடி சாங்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிபியும் சித்ராம்மாவும் சேர்ந்து பாடின பாட்டு எல்லாமே பிடிக்கும் ஏன்னால் இப்போ எஸ்பிபி இல்லை இருந்திருந்தால் பரவாயில்ல இறந்துட் இறக்காம அவர் இருந்திருந்தால் எவ்வளவோ பாட்டுப் பாடி கொடுத்திருக்கறாரு எல்லா மொழிலயுமே எத்தனையோ மொழில பாட்டு எத்தனையோ ஆயிரத்துக்கு மேல் பாடி கொடுத்துருக்கறாரு இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் மக்களுக்கொசறம் சந்தோஷமா பாடிக் கொடுத்துருப்பாரு ஏன்னால் அவங்க பாட்டெல்லாம் கேட்கும் போது அவங்க பாடின சித்ராம்மாவும் எஸ்பிபி சாரும் பாடின பாட்டுங்களை கேட்கம் போது நாம் எவ்வளவோ டென்ஷன்ல எவ்வளவோ கஷ்டத்துல இருந்தோம்னாலும் அதை டக்குனு மறந்து போயிடுவோம் கொஞ்ச நேரத்தில் அந்தப் பாட்டை நம்பளும் சேர்ந்து பாடிக்கிட்டு அந்தப் பாட்டு கூடயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுக்குவோம்மா நம்ம கஷ்டோம் வந்து நமக்கு பெருசாக தெரிவித்திக்காது அந்தக் கஷ்டத்த மறக்கிறத்துக்கு அவங்க கொடுத்த பாட்டுங்க வந்து எவ்வளோ பேத்துக்கு உதவியாக இருந்திருக்குது இந்த மன அழுத்தம் இந்த மாதிரி ஒரு உடம்பு சரில்லாதவங்க இந்த மாதிரி இருக்றவிங்லாம் கூட அந்த மாதிரி அவங்க பாடின பாட்டெல்லாம் கேட்டாக்க ரிலாக்ஸ் ஆகிக்குவாங்க இப்போ நானே பார்த்திங்கனாக்கா நிறையா டைமில் டென்ஷன் ஆகி ப்ரஷர் ஏறிக்கும் அந்த டைமெல்லாம் பார்த்திங்கனாக்கா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அவர் பாடின பாட்டு சித்ராம்மா பாடின பாட்டெல்லாம் மெலோடி சாங்காக போட்டுக் கேட்டேனாக்கா ஓரளவுக்கு ஏன் நம்ம என்னோட மைண்டை நானே கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் அவங்க எவ்வளவோ வந்து மனதுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அவங்க பாட்டு எத்தனாயிரம் பாட்டு இருக்குது அதில் நிறையா இதுவும் எல்லாமே ஹிட்டான பாட்டுங்க அவங்க பாடினது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அவங்க பாட்டை கேட்டோம்னாக்கா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மறந்து போய் ரிலாக்ஸ் ஆகி அந்த பாட்டோடேயே ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்ம கஷ்டோம் வந்து நமக்கு பெருசாக தெரிவித்துக்காது இசை ஒன்று வந்து நிறையா மக்களுக்கு வந்து உதவியாக தான் இருக்குது இசை வந்து சில பேர் சொல்லுவாங்க எனி டைம் பாட்டே கேட்கறாப்ல அவங்கல்லாம் வந்து தப்பு அவங்க வந்து பாட்டு கேட்கறாங்கன்னா அவங்களோட மனதை ரிலாக்ஸாக வச்சிக்கறத்துக்கு கேட்கறாங்க அந்த இசை கேட்கறதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல அதையும் இதையும் யோசிக்காமல் அந்தப் பாட்டுக்கு பாட்டு கேட்டுக்கிட்டு பாட்டுப் பாடிட்டு இருந்தோம்னாக்கா நல்லா அந்த மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிக்கும் ஓரளவுக்கு எனக்குப் பிடிச்சவிங்க வந்து எஸ்பிபி சாரும் சித்ராம்மாவும் ரொம்பப் பாட்டு பாடறவங்கள்ல ரொம்பப் பிடிக்கும் அவங்க பாடின பாட்டு எல்லாமே பிடிக்கும் நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லும் சரி வேலை செஞ்சிக்கிட்டும் சரி போட்டுவிட்டு அவங்க பாடின பாட்டுங்களை போட்டுவிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சிட்டிருப்பேன் அப்போ வந்து அந்த வேலை செய்கிற கஷ்டமும் தெரிவித்துக்காது கஷ்டமா ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சமாக்க அவங்க பாடின பாட்டை கேட்டுக்கிட்டு செஞ்சேன்னாக்க அந்த வேலையோடய கஷ்டமும் தெரிவித்துக்காது அந்த இப்போ மைண்டும் ரிலாக்ஸாகிக்கும் அவங்க பாடின பாட்டு எல்லாமே நல்ல நல்ல பாட்டாகவே இருக்குது எவ்வளவோ பேர்த்துக்கு நல்ல நல்ல இது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாதக்கறதுக்கு அவங்க பாடின பாட்டு எவ்வளோ பேர் கேட்கறாங்க நானும் இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க பா அவர் இறக்காம இன்னும் கொஞ்சம் பாட்டு பாடியிருந்தாருனாக்கா இன்னும் கொஞ்சம் நிறையா பக்கம் மக்களுக்கு கேட்கறதுக்கு நல்ல இசையை கொடுத்திருப்பாரு எல்லார்த்துக்கும் சித்ராம்மாவை சொல்லிக்கவே வேணாம் சித்ராம்மா கொ குரலேவே சி பேரே சின்னக் குயில் சித்ராம்மா அவங்க பாட்டெலாம் எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும் சித்ராம்மா பாட்டுனாவே அது தனி சித்ராம்மாவும் எஸ்பிபி சாரும் இப்போ சேர்ந்து பாடின பாட்டுனால் இன்னும் தனி கேட்கறதுக்கு ரொம்ப அது இனிமையாக இருக்கும் அவங்கள் ரெண்டு பேர்த்தையுமே எனக்கு இசைத் துறையில் பிடிக்கும் அவங்க ரெண்டு பேருமே இன்னும் அவரில்ல சித்ராம்மா இன்னும் நிறையா பாட்டு பாடணும் நிறையா பாட்டு பாடி நிறையா மக்களுக்கு நிம்மதியை கொடுக்கணும்